இப்போ எங்களோடய கலாச்சாரத்தில் திருமண விழாவெல்லாம் பார்த்தீங்கனா பொண்ணு ஒரு இருக்குதுனு சொன்னால் பொண்ணை பார்க்குறதுக்கு வருவாங்க உங்கள் ஊரில் பொண்ணு இருக்குனால் பொண்ணை பார்க்குறதுக்கு வருவாங்க அது ஜாதகம் பார்க்குறத்துக்கே வருவாங்க அதுலேயும் வந்து பார்த்தீங்கனா இந்த ஆடி மாதம் மார்கழி மாதம்லாம் வந்து அவங்க பார்க்க வர மாட்டாங்க அதுக்குனு அந்த ரெண்டு மாதத்த ஒதுக்கிடுவாங்க அதுக்கு வந்து ஜாதகத்தை பார்த்துட்டு உங்கள் பொண்ணுக்கும் எங்கள் பையனுக்கும் பொருத்தமாக இருக்குது ஏன்னால் திருமணம் நம்ம செய்ய முடிக்கலாமா என்னென்னு பார்க்குறதுக்கு வந்து பார்க்க வருவாங்க அது ரெண்டு பேர் பார்க்க வருவாங்க பார்த்து முடித்த உடனே சரிங்க எப்போதுங்க நிச்சயதார்த்தம் வைச்சுக்கலாம்பாங்க சில பேர் கொஞ்சம் வசதி படைத்தவங்களா இருந்தாங்கனாக்கால் நிச்சயதார்த்தம் விரிவாக பண்ணுவாங்க இல்லைனா பூவும் பொட்டும் வைக்கிறேன்னு சொல்லி மாப்பிள வீட்டுக்காரங்கள் போய் இந்த பூவும் பொட்டும் வச்சுட்டு வர வேண்டியது ஏ அப்பெல்லாம் வந்து வண்டி கட்டிக்கிட்டு இங்கிருந்துலாம் இப்போ இப்போ வந்து எல்லா வசதிகளும் இருக்குது அப்பெல்லாம் எனக்கு திருமணம் பண்ணுற காலத்துலெல்லாம் வந்து எழுவத்தி ஒம்பது அப்பெல்லாம் இந்த மழையும் அதிகமாக இருந்துச்சு உள்ள போக்குவரத்தும் எதுவும் கிடையாது திரும்பி நாங்கள் தான் இன்னாெரு கல்யாண மண்டபமெல்லாம் அதிகம் கிடையாது இப்பெலாம் திருமணம் நடக்குதுனு சொன்னிங்கனால் வீட்லே கிராமங்களிலே பெரிய பந்தலை போட்டு அப்போ வீட்டில் இருக்கிற அந்த பெரிய பரங்கிக்காய் கோட்டை பரங்கிக்காய்னு சொல்லுவாங்க அந்த பரங்கிக்காய் இதெல்லாம் வச்ஸ் அதெல்லாம் கொண்டு வந்து வச்சு தான் அப்போ செலவு பண்ணி எல்லாம் பண்ணாங்க இப்போ காலப்போக்கில் இப்போ கல்யாணம் வந்து சிக்கி முக்கி தட்டுகிறாப்புல உடனே க பேசி முடிச்சாச்சுன்னால் மண்டபத்துக்கு வாடகை பார்க்குறாங்க மண்டபத்தில் போய் நீங்கள் உட்காந்துக்க வேண்டியது தான் கல்யாணத்துக்கு வேண்டிய என்னென்ன ஐட்டம்னு சொன்னிங்கனால் கொண்டாந்து எல்லாம் அங்கே இறக்கிர்றான் காலையில் வந்து தாலியை கட்டிவிட்டு எல்லாம் முடிச்சுட்டு வந்துடறாங்க ஆனாலும் வந்து ப அந்த ந சடங்கு கிடங்கெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா கல்யாணம் முடிஞ்சு போகிறதுலாம் வந்து அதெல்லாம் பெரிய இதை நிகழ்ச்சிகளாகவே நடந்துக்கிட்டு இருந்துச்சு இப்பெலாம் கல்யாணம் வந்து சிக்கி முக்கி தட்டுகிறாப்புல தான் வந்துக்கிட்டு இருக்குது எதையுமே வந்து பொண்ணு வீட்டுகாரன் நல்லா வசதியாக இருந்தாக்கால் ம கல்யாண செலவை நானே ஏற்றுக்குறேன்னு சொல்வாங்க இல்லாட்டி மாப்ளை வீட்டில் ஆளுக்கு பாதி நீங்கள் கொடுங்க சாப்பாடு செலவு ஒத்துக்கிறேன்னு சொல்வாங்க அப்பெலாம் முழிச்சினு மாப்பிளய வந்து பொண்ணு மாப்பிளையலாம் வந்து அழைச்சிட்டு போய் விருந்தே ஒரு ப முழிச்சி முழிச்சின்னு பேர் அதுக்கு அழைப்பு அழைக்குறதுக்கு இத்தனை முழிச்சி அழைக்குறது அப்படினு சொன்னோம்னால் இப்போது அதில் நாலு பேர் போவாங்க அவங்க நாலு பேர் வருவாங்க இப்படியே இருப்பாங்க இந்த மாப்பிள வந்து அந்த விருந்து சாப்பிட்டே அவர் உடம்பு வந்து ஒரு ஆள் ஒல்லியாக இருக்கிறவரு உப்பிபோய்விடுவாரு அப்பெல்லாம் சொல்வாங்க ஒரு பலமொழி கூட சொல்வாங்க ஆயக்காரவங்க மாமியார் வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னாங்களாடா உன் பையன் எப்பா நீ போகையில புளிய மரத்தில் நெழல்லையா பார்த்து உட்காந்து போக வரையில் வேறு நெழல் வந்து வந்திருன்னு சொல்வாங்களாம் அப்போது போகையில அவர் புளிய மரத்தில் உட்காந்து உட்காந்து போகும் போது உடம்பு இளைச்சி போகுமா அங்கே போய் மாமியார் வீட்டில் என்ன இளைச்சி போய் வருவாரேன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல கவனித்து விருந்து போட்டு கவனித்து உடம்ப தேற்றி அனுப்புவாங்கனு சொல்வாங்க அதுமாதிரி இப்போது வந்து கல் திருமணமெல்லாம் வந்து ஒரு பேசுகிறாங்க முடிக்கிறாங்க ஒரே மாதத்துக்குள்ள எல்லாம் செட்டில் ஆகிடுது எல்லாம் முடிஞ்சுருது அதேமாதிரி முடிவுக்கும் வந்துடுது அதுமாதிரி இப்போ வந்து எதையுமே ஒன்றும் பழைய காலம் மாதிரி எல்லாம் சொல்ல முடிகிறது இல்லை